ஓலா கேபுங்களா ஓகேங்கண்ணா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் டு ஏர்போர்ட் போகணும் எவ்வளோ நேரம் ஆகும் வர டென் மினிட்ஸ்ங்களா ஓகேங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வரிங்களா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா ஹலோ அண்ணா என்னங்கண்ணா இவ்வளோ நேரமாக வந்துட்டுருக்கீங்க டைம் ஆகுதுண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா நயன் தேர்ட்டிக்கு ஃப்ளைட்டுங்கண்ணா இன்னும் என்னங்கண்ணா பண்ணிட்டுருக்கீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேறு கேபாவது புக் பண்ணியிருப்பன்ல ஏங்கண்ணா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா ஹலோ சரிங்கண்ணா வாங்கண்ணா சீக்கிரம் கொஞ்சம் என்னங்கண்ணா இவ்வளோ நேரத்துக்கு வந்துருக்கீங்க எனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆயிடுண்ணா என்னமோ பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க இப்போ பாருங்க நிஜமாவே ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுங்கண்ணா உங்களால் தான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டங்கண்ணா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் பாருங்க என்னலால பே பண்ண முடியாது அமௌண்ட்டு நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க என்னங்கண்ணா இப்படி பேசின்னா எப்படி உங்களால் தான் ஃப்ளைட் மிஸ் பண்ணிணோம் காரணம் நீங்கள் தான் பே பண்ண சொன்னால் அதெலாம் பண்ண முடியாதுங்கண்ணா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படியே கேட்டுட்ருந்திங்கன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் என்னவோ பண்ணிக்கோங்க என்னால் பே பண்ண முடியாதுங்கண்ணா நீங் உங்களை உங்க மேலதான தப்பு என்ட்ட வந்து இது பண்ணிட்டுருந்தா நான் என்னால பே பண்ண முடியாது உங்களால் என்ன பண்ணமுடியுமோ பண்ணிக்கோங்க முடியாதுனா முடியாதுங்கண்ணா என்னங்கண்ணா நீங்கள் ஓவரா பேசிட்டுருக்காதிங்கண்ணா முடியாதுங்கண்ணா என்னால் பண்ண முடியாது இப்போ ஃப்ளைட் மிஸ் ஆனதுக்கு நீங்கள் தான காரணம் நான் என்ன பண்ணமுடியும் என் என்னால் பண்ண முடியாது நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க கிளம்புங்க அவ்வளோ தான்